இந்திய திரைப்படங்கள் மற்றும் இசை பற்றி நீங்கள் என்ன நெனைக்கிறீர்கள்னா இந்திய திரைப்படங்கள் இசை எல்லாமே வந்து உலகம் அறிய உலகம் போற்றும் வகையில் அதை வந்து தயாரிக்கிறாங்க அவ்வளோ நல்ல படங்களாகவும் இசையாகவும் இருக்குது அதில் வந்து எந்தவகையான திரைப்படம் தொடர்களை பார்க்கிறீர்கள்னா நாங்கள் வந்து பார்க்கிறது குடும்பபாங்கான திரைப்படம் குடும்ப பாங்கான தொடருங்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் ரொம்ப பிடித்த தொடருன்னா இப்போது ஜீ தமிழில் வர தவமாய் தவமிருந்தும் பேரன்பு ரெண்டுமே பார்க்குறோம் விரும்பி பார்க்குறோம் அதே போல் அந்த திரைப்படம் ஆகட்டும் தொடர்களாக ஆகட்டும் பழைய படங்கள்னாக்கா ரொம்ப விரும்பி பார்ப்போம் தொடர்களும் அப்படிதான் குடும்ப பாங்கான தொடருங்கனாக்க பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம் அதேப்போல் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகையரு யாருன்னு கேட்டுருக்கீங்க எங்களுக்கு பிடிச்ச நடிகருனாக்கா பழைய நடிகர்களில் சிவாஜி ஜெமினி சிவகுமார் இவங்களை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நடிகைகளில் கே ஆர் விஜயா பத்மினி அடுத்து சுஜாதா இவங்களையெல்லாம் பிடிக்கும் இப்போ இருக்க நடிகர்கள்ல எடுத்துக்கிட்டால் விஷால் விஜய் இது பிரபு இவங்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் நடிகைகளில் தமன்னா நயன்தாரா இவங்களுடைய நடிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க மிகவும் ரசித்த திரைப்பட பாடல்கள்னாக்கா பழைய பாடல்கள் எஸ் பி பி பாடினது பி சுசிலா அம்மாவுது ஜானகி அம்மா பாட்டுங்கனா ரொம்ப பிடிக்கும் இதில் பி சுசிலா அம்மா பாட்டுங்கனாக்கா பழைய பாட்டில் பஞ்சவர்ணக்கிளியில் பாடின அந்த தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டெல்லாம் இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கணுன்னு தோணும் நல்லா இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் கேக்கிற குரலுங்க அருமையான குரலாக இருக்கும் அவங்களுதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நம்ம நம்மள மறந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அதுதான்